எனக்கு பிடிச்ச உணவுகள் பார்த்திங்கன்னாக்கா பருப்பு குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பில் காய்கள் மிதந்து அதாவது எங்கள் அம்மா செய்கிறது எங்கள் பாட்டி செய்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சு பாட்டிக்கூட இருந்ததுனால் பாட்டி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பயிறு பச்சைப் பயிறு அப்புறம் தட்டைப்பயிறு இப்போ உளுத்த இது துவரம் பருப்பு எல்லாம் செஞ்சு போடுவாங்க ஆனால் இப்போ துவரம் பருப்பு செய்யகுள்ள பார்த்திங்கன்னா அதில் காய் முருங்கைக்கா கத்திரிக்காய்லாம் போட்டுதான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய் போட்டு செஞ்சு தருவாங்க நல்லா சாப்பிடுவேன் பருப்பு டெய்லியும் செஞ்சால்கூட பருப்பு குழம்பேதான் சாப்பிடுவேன் மற்றப்படி வேறே எந்த இதுவும் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் பட் ஆனால் பருப்பு குழம்புன்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி செய்கிறது எங்கள் பாட்டி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் செய்வாங்க சூப்பராகவும் செய்வாங்க நல்லாவும் இருக்கும் அதுக்கப்பறம் எங்கள் அம்மா கொஞ்சம் நாள் எங்கள் அம்மா கூட போய் வந்தோடன எங்கள் அம்மா அதே மாதிரி பருப்பு குழம்புல அவங்க ஃபஸ்டு காய் போடாமல்தான் செஞ்சிட்டிருந்தாங்க அப்போயும் நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் காய் போட்டு செஞ்சுக் கொடுக்க ஆரம்மிச்சாங்க காய் போட்டு செஞ்சு கொடுக்கப்ப பார்த்திங்கன்னாக்கா அதுவும் அதுவும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாதான் இருந்துச்சு எங்கே போய் அது மாதிரி எங்கே போய் சாப்பிட் யார் வீட்டில் சாப்பிட்டாலும் பருப்பு குழம்புனாக்கா நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன் வீட்டில் சாப்பிட்டு இருந்தாலும் கொஞ்சமாதாச்சும் போடுங்கன்னு சொல்லி பருப்பு குழம்போட சாப்பிட்ருவேன் நல்லாருந்துச்சின்னால் நல்லாரு நல்லா இருந்தாலும் சாப்பிடுவேன் அதுதான் பருப்பு குழம்பு எப்படி இருந்தாலும் சரி நல்லாருக்குது நல்லா இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் செய்கிற குழம்புதான் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதை வீட்டுலேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் கடைக்கே போனாலுமே ஒயிட் ரைஸ் அந்த பருப்பு குழம்பு சாப்பாடு சாம்பார் இதுதான் சாப்பிடுவேன் மற்றப்படி வேறே இல்லை எதுவும் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிடமாட்டேன் ஏன்னா பருப்புன்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் நிறைய இருக்குன்னால் பருப்புன்னால் வாரத்தில் ரெண்டு நாள் கல்யாணம் ஆனதுக்கப்பறமாக என் வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பருப்பு குழம்புதான் செய்வோம் பருப்பு குழம்புதான் சாப்பிடுவோம் பருப்பு சாம்பார்தான் வைக்க சொல்லுவேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா ஹெல்த்தியாக நல்லா இதாகதான் சாப்பிட்டுட்ருப்பேன்